தருமபுரி மாவட்டத்தில் வந்து கல்வி வேலைவாய்ப்ப்பு சமூகத்தில் வந்து எல்லோருமே எல்லோருக்குமே கிடைக்குது இல்லைனெல்லாம் சொல்ல முடியாது பெண்கள் எதிர்கொள்கிற சவால்களும் நிறைய இருக்குது இப்போது ரீசெண்ட்டாக ஒரு டூ மந்த்துக்கு முன்னே பிஃபோர் கூட வந்து பார்த்திங்கனா ஏதோ ஒரு காட்டில் ஒரு பொண்ணை அடித்துப் போட்டுட்டாங்க ரேகிங் பண்ணுறாங்க இந்தமாதிரிலாம் புகார்கள் வருது ஆனால் அதையும் எல்லாம் எதிர்த்துகிட்டு தான் இருக்காங்க குடும்ப வன்முறையிலேருந்து அவங்களுடைய கணவர்களுடைய இதிலேருந்து ஆனால் இப்போ பெண்கள் வந்து நிறையா முன்னேறிட்டாங்கனு தான் சொல்லெணும் முன்னேறுனாலுமே இன்னும் நான் எல்லோரையுமே சொல்லலை ரொம்ப கிராமப்புறங்களெலலாம் வந்து பார்த்திங்கனா ஒரு சில பெண்கள் வந்து இன்னுமும் அடிமையாக தான் இருந்துட்டுருக்காங்க எல்லா அந்தஸ்தும் கிடச்சிட்டு தான்ருக்கு அதேபோல் இந்த படிக்கிறதுக்கு கல்லூரி பெண்களுக்கு வரக்கூடிய உதவித்தொகையும் வாங்கிட்டு தான் இருக்காங்க இந்த பெண்கள் குழந்தை பிறந்தால் அதுக்கான அமௌண்ட்டும் வாங்கிட்டு தான் இருக்காங்க எல்லோரும் ஓரளவுக்கு பள்ளி மாணவர்கள் வந்து நிறைய விழிப்புணர்வுகளெலாம் ஏற்படுத்திகிட்டு தான் இருக்காங்க எப்படி குட்டு ஹாபிட் பேடு குட் டச் பேட் டச் இதெல்லாம் விழிப்புணர்வுகள்லாம் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க